புகைப்படம் எடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் எங்கேயும் பயணம் செஞ்சிருக் செஞ்சது கிடையாது இங்கே பக்கமாக ஒரு முப்பது கிலோமீட்டரு ஐம்பது கிலோமீட்டரு அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளார நான் போய்ருக்கேன் அப்படி போய் நான் ஃபோட்டோ எடுக்க போயிட்டுருக்கேன் ஃபோ புகைப்படம் எடுக்கறது பிடிக்கும் அப்படின்னா ஒருத்தங்களை அழகா காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இடத்த நம்ப அழகா காட்டுறது பிடிக்கும் அந்த விஷயத்தால நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒருத்தங்க ஒரு அழகு இருக்கணும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என்ன யாரும் அழகா எடுத்தாலும் பிடிக்கும் நான் நாலு பேர்த்த அழகா எடுக்கவும் பிடிக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்தியாவில் எங்கேயாது செல்ல விரும்புணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை எந்த இடத்துல ஒரு அழகா ஒரு விஷயம் நடக்குதோ அங்கே ஃபோட்டோ பிடிக்கிணுன்னு ஆசைப்படுவேன் அவ்வளோதான் மற்றபடி நான் பெரிய ஒரு புகைப்படக் கலைஞன் புகைப்படம் எடுக்கறது மட்டும் தான் எனக்கு மூச்சு அப்படிலாம் இல்லை புகைப்படம் எடுக்கறது ஒரு ஒரு ரொம்ப எனக்கு இன்ட்ரஸ்ட்டான ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஒரு பறவை பறந்து போகும் போவதாவுட்டும் ஒரு விலங்கு வேட்டையாடுறதாவுட்டும் அதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு எனக்கு தெரியல அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து எங்கள் ரோட்டில் ஒரு குழந்த நடந்து போயிட்டு இருக்குது அதை ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறேன் அழகா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாதிரி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிறையா